நான் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வீக்கோ டர்மரி ஃபேஸ் க்ரீம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் அது என்னோடது வந்து ஆயில் ஸ்கின் ஆயில் எல்லாம் க்ளியர் படுத்திடுச்சி ஆனால் நல்லாயிருக்குது ரிசல்ட் மூஞ்சி பளிச்சின்னு பிரைட்னஸ்சாயிருக்குது வெயிலில் போய்ட்டு வருதுக்கு முன்னாடி அது போட்டு போனால் ஒரு சாஃப்டாயிருக்குது பிரைட்னஸ்சாக ஒரு லுக் கிடக்கிது